பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இரண்டு இருபத்தி ஏழு ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி ஒன்று